தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான தாக்கங்கள் இருக்குது உதாரணமாக இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் இந்தியாவில் வந்து அந்த சாதிகளை குறிப்பிடணுன்னு சொல்ல வராங்க அவங்கள பதிவு பண்ணுன்னு சொல்ல வராங்க அப்போ பண்டிதர் அயோத்திதாசருங்கிறவரு என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்கும் போது அந்த இடத்துல வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு எல்லோரும் சாதிகளை குறிக்கும் போது அவர் தமிழ் அப்படிங்கிற ஒரு பெரிய இனத்தை பற்றி சொல்கிறாரு மதம்னு சொல்லும் போது அவங்க வந்து இந்த மதங்கள் மொழிகள் இதெல்லாம் கடந்து சொல்கிறாங்க அதுக்கு உதாரணமாக வந்து பௌத்த கோவில்கள் பௌத்த மட ஆலயங்களில் வந்து அந்த கட்டிடக் கலை வந்து மிகச் சிறந்த கட்டிடக் கலைகளாக இருக்குது அப்போ வந்து புத்த புத்த மதத்தினுடைய பதிவுகள் வந்து இ உ உலக முழுக்க இருந்தாலும் குறிப்பாக தமிழ்நாட்டுல ஆறகலூருங்கின்ற பக்கத்தில் யுவான் சுவாங்லாம் வந்துருக்கிறதா பதிவு இருக்குது அப்ப தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடமா அந்த இடம் இப்போ இருக்குது அந்த இடத்துக்கு பேர் மும்முடின்னு பெயரு மூன்று அரசர்களும் உக்கிரமாக போரிட்ட ஒரு இடமாக அந்த இடம் இருக்குது அந்த இடம் என்ட்ரன்ஸ் இன்னும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் தலைவாசல்னு சொல்லுவாங்க இப்படி சிறப்பு மிக்க ஊருலாம் தமிழ்நாட்டில் இருக்குது உதாரணமாக சேலம் மாவட்டம்னு சொல்லுவாங்க அது சேலம் மாவட்டம் இல்லை சீலம் மாவட்டம் புத்தத்தில் சொல்கிறது சீலம் சீலம்னா பஞ்சசீலம் பஞ்சசீல கொள்கைகள் ஐந்து இயற்கைகள் சேர்ந்தது தான் அந்த பஞ்சசீலம்னு சொல்கிறாங்க அப்போ வரலாற்று சிறப்புமிக்க இந்த தமிழ்நாட்டில் இன்னும் வரலாற்றை தோண்டி எடுத்து உண்மையான வரலாற்றை சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது அது எல்லாம் கட்டிடக் கலைகள்லேயும் மதங்கள்லேயும் மொழிகள்லையும் கிராமத்தில் இருக்கிற பல மொழிகள்லையும் அடங்கி இருக்கிறதாக நினைக்கிறேன்